ஹலோ ஆரியபவன் ஹோட்டலுங்களா காவேரி புரத்திலிருந்து சத்தியப்பிரியன் பேசுகிறேங்க நேற்று ஆட்ரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு சொல்லி இருந்தேன் இல்லைங்ளா அதில் வந்து சப்பாத்தி சேர்த்திக்குங்க சப்பாத்தி அப்புறம் புரோட்டா சேர்த்திகுங்க அப்புறம் பார்த்திங்ன்னா கூல் ட்ரிங்ஸ் ஸ்ப்ரைட் பொவண்டோ அதெலாம் கொஞ்சம் சேர்த்திக்குங்க சொன்ன டைமுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துவிடுங்க அதே மாதிரி ரைஸ்சு சிக்கன் ரைஸ்சு காளான் ரைட்ஸ்சு வெங்காய பச்சடி அப்புறம் பார்த்திங்கனா இட்லி கேக்கு கேக்கு வந்து பார்த்திங்கனா ஏற்கனவே ரெண்டு கிலோ சொல்லி இருந்தேன் இன்னும் ஒரு அஞ்சு கிலோ சேர்த்தி வந்து கொடுத்துடுங்க அப்புறம் வந்து குருமா குருமா மசாலு அதெலாம் கொஞ்சம் சேர்த்தி கொடுத்துடுங்க ஐம்பது பேருக்குகிறது இன்னும் இருபத்தியஞ்சி பேருக்கு சேர்த்தி கொடுங்க அவ்வளோதாங்க